ஹலோ ஏஆர் ட்ராவல்ஸ் ம்ஹூ என்ன கார் வேணும் ஓகே

ஆ சொல்கிறேன் இனோவா கார் வந்து இருக்குது ஒரு இப்போ மூணு நாளைக்கு அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபாய் ஆகும் ஆ பெட்ரோல்லாம் வந்து நீங்கள் தான் போட்டுக்கணும் கார் மட்டும் தான் கொடுப்போம் வண்டி வாடகை பெட்ரோல் நீங்கள் போட்டுக்கணும் பெட்ரோல் நாங்கள் போட்டுறதா இருந்தால் கார் வண்டி வாடகை யோடு சேர்த்து பெட்ரோல் போட்டு எல்லாமே தருவோம் நீங்கள் அதுக்கான அமௌன்ட்டை கொடுத்துட்ணும் ஆ கண்டிப்பாக கேட்போம் ஒரு நாள் வாடகை அப்படின்னு கணக்கு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாளுன்னு கணக்கு இருக்குது நீங்கள் போகிற இடத்துல எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் அதுக்கான காசு அமௌன்ட்டு எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் மேம்

பத்தாயிர ரூபாய் ஆகும் டிஸ்கௌண்ட்ஸ் இல்லை இதுவே இது தான் பத்தாயிரம் ஆகும் மேற்கொண்டு நீங்கள் போனாலுமே அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும் சரி ஆ சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் டிஸ்கௌண்ட் பண்ணிக் கொடுக்குறோம் ஏதாச்சும் பார்த்து

ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வந்து எடுத்துப்பான்

காலையில் கொண்டாந்து தரலாம் அதுக்குள்ள எங்களுக்கு ஏதாவது வேக்கன்ஸி அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் வந்து கொடுத்துடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் கொண்டாந்து தரலாம் ஓகே தேங்க் யூ